எனக்கு பிடித்த உணவு பிரியாணி பிரியாணியில் சிக்கன் பிரியாணி மற்றும் மட்டன் பிரியாணி மிகவும் விரும்பி சாப்பிடுவேன் வெளியில் ஓட்டலுக்கு செல்லும்போது சிக்கன் பிரியாணியை விரும்பி சாப்பிடுவேன் வீட்டில் செய்யும் மட்டன் பிரியாணியை சிறிது விரும்பி சாப்பிடுவேன் பிரியாணியை ஏன் பிடிக்கும் என்று கேட்டீர்கள் பிரியாணியின் சுவை மற்றும் அதன் சாதம் மற்றும் குஸ்காவை எனக்கு மிகவும் பிடிக்கும் பிரியாணி மற்றுமின்றி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஆகிய இரண்டையும் நான் மிக விரும்பி சாப்பிடுவேன் பிரியாணியை சாப்பிடும்போது முட்டையுடன் சேர்த்து சாப்பிடுவேன்